இந்தியாவில் பார்த்தோம்ன்னா கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் மாலை அணிஞ்சு கோயிலுக்கு போகிறாங்க இந்த ம தளத்தோடய வரலாறு என்னென்னா சுவாமி ஐயப்பன் சிறுவராக இருக்கும் போதே தன்னுடைய தாய்க்காக புலிப்பால் கொண்டு வரதுக்காக தைரியமாக காட்டுக்கு போனார் அங்கே இருந்து புலி மேலே பயம் இல்லாமல் பால் கொண்டு வந்து கொடுத்தாரு அதன் பிறகு அவரும் தெய்வம் ஆகிட்டாரு அதனால் சபரி மலை ஐயப்பனை வந்து சிறந்த பக் பக்தியோடு போகணும்ன்றதுக்காக மாலை அணிந்து விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இது மாதிரி கடை பிடித்து செல்வாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி திருத்தளத்துக்கு அனைத்து மதத்தினரும் சுற்றுலா செல்கிறாங்க யாரும் இந்து கிறிஸ்த்துவம் முஸ்லீம் என்ற மத பாகுபாடும் இல்லாமல் அங்கே போய்விட்டு அவங்க அவங்க குறைய சொல்லி அது நிவர்த்தி ஆகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காணிக்கையை செலுத்திவிட்டு வராங்க அதே மாதிரி நாகர்கோயில் தர்ஹா சில பேருக்கு வந்து காற்று கருப்பு இது போன்ற நம்பிக்கைகள் மூலம் ஏதாவது இருந்துச்சுனால் அது ஜாதி மதம் பார்க்காம போய்விட்டு நாகூர் தர்ஹாவில் அது விரட்ற்றதாவும் அங்கே மனக் கஷ்டத்த சொல்லி வேண்டுகிறதாவும் சொல்கிறாங்க எம்மதமும் சம்மதம் இது தான் இந்தும் அனைத்து மதமும் வேற்றுமையில் ஒற்றுமையும் கொண்ட நம் இந்திய நாடு